காலையில் தூங்கி எழுந்தவுடன் பறவைகளின் சப்தத்தை கேட்பது உங்களுக்கு பிடிக்குமா அதை கேட்கும்பொழுது நீங்கள் எப்படி உணர் உணர்வீர்கள் அதில் சிறந்த மங்கள இசை என்று நீங்கள் நினைப்பது உண்டா மங்கள இசை அப்படின்னு சொல்கிறதுலாம் கிடையாது பேர்ட்ஸு சௌண்டுனாவே ஒரு ஒரு ஏன் ஒரு எனெர்ஜி தான் நமக்கு ஏன்னால் மார்னிங் எழுந்ததும் வந்து பேர்ட்ஸ் சௌண்டு இப்போ வந்து பேர்ட்ஸெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேரு தான் பேர்ட்ஸ் சௌண்டுங்றத வா வார்த்தையில் சொன்னால் மட்டும்தான் இருக்குது இப்போ பறவைகள் அப்படின்னு சொன்னால் கிடையாது இ இதுக்கும் முன்னாடி டூ தௌசண்ட் செவன் எயிட் நைன் டென் அப்படி அந் அந்த இயர்ஸ்சில் வந்து பேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம் கேட்கலாம்தான் இப்போ வந்து ரொம்ப அழிஞ்சிட்டே வருது ஏன்னால் அதுக்கு ஒரு மெயின் காரணமும் மொபைல் யூஸ் பண்ணுறதால மொபைல் யூஸ் பண்ணுறதுனாலையா அங்கங்கே சிக்னெல் வைக்கிறாங்க அதனால பறவைங்கள் வந்து இப்போ கம்மியாகிட்டே வருது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பறவைங்கள் சௌண்டு கேட்டு எழுந்துக்கற சுச்சுவேஷன் கிடையாது எப்பயாவதுதான் வந்து பறவைங்கள் வந்து அந்த சௌண்டு கொடுக்கும் எப்பையாவுதுதான் அந்த ஃபோ பறவைகள் வந்து எழுப்பும் மற்றபடி இப்பெல்லாம் ஃபோனு அலாரம் வச்சுதான் எழுந்திக்கிறாங்க ஃபோனு அலாரத்தில் வேணால் நம்ம பேர்ட்ஸ்ஸு ரிங் டோனாக வச்சு வேணால் நம்ம இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து வச்சு எழுந்துக்கலாம் அது வ ஒருத்தர் ஒருத்தருக்கு குட் வைபாக இருக்கும் நமக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு நல்ல இன்னைக்கு நல்ல நாள் நடக்கணுன்னால் நல்லதாகதான் நடக்கும் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும் ஸோ இந்த மங்கள இசை அப்படின்லாம் கிடையாது என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கரெக்டாக நடந்துகிட்டுதான் இருக்கும் அப்படி வந்து நம்ம அது சொல்லக்கூடாது அது தப்பு ஓகேவா ஏன்னால் நம்ம பேர்ட்ஸ் பார்க்கறதே கம்மியாகிடுச்சி அது வந்து மங்கள இசைன்னு சொல்லிகிட்டு நம்மளால் சொல்ல முடியாது பேர்ட்ஸும் இப்போ கம்மியானதுனால் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டம் இருக்கும் இப்போ டூ ரஜினி இது டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு மூவி கூட வந்திருக்கு அதில் பேர்ட்ஸோடய தாத்தா வந்து அதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவ்வளோ வளர்த்துருக்காங்க ஏன்னால் ஃபோனால்தான் வந்து அது எல்லாமே பேர்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சிருச்சி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லில் அப்படிதான் இருக்கும் இனியும் பேர்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணதை படம் எடுத்ததில்தான் நம்மளால் பார்க்க முடியும் பேர்ட்ஸை பேர்ட்ஸாகவே நம்மளால் பார்க்கவே முடியாது இனி வர்ற காலகட்டத்தில் ஏன்னால் அந்தளவுக்கு சுச்சுவேஷன் மாறிகிட்டே வருது அதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளும் மாறிகிட்டு வரோம் எல்லாமே அழிச்சுட்டும் வரோம் நம்மளால் ஃபோன் யூஸ் பண்ணாமையும் இருக்க முடியாது ஸோ பேர்ட்ஸ்க்காக நம்ம ஏன் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் யோசிப்பாங்க ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்தாதான் அது இனி வந்து ஃபோன் கண்ட்ரோல் பண்ணலைன்னா பேர்ட்ஸ் வந்து நிறையா வளர்க்கலாம் எல்லார் வீட்லேயும் கிராமப்புறங்களில் இப்போ வரைக்கும் சில கிராமப்புறங்களில் வந்து இருக்குது மெயின் இந்த சிட்டிங்களில் ஓரளவுக்கு ஒரு கிராமத்தில் அந்தமாதிரி இதுவுலெல்லாம் சின்ன சின்ன பறவைங்கள் மட்டும்தான் பார்க்க முடியுமே அந்தளவுக்கு வந்து பறவைங்களை பார்க்கவே முடியாது